எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி கிரைண்ட்ரு கரன்ட்டு அடுப்பு இதெல்லாம் இருக்கு ஆனால் பழைய காலத்தை நினச்சால் விறகு வச்சு எரிப்போம் அந்த விறகு வச்சு எரிக்கிறபோது மழை வந்துரும் மழைக்கு என்னடா பண்ணறது அப்படினா காயித்தை வச்சு பற்ற வச்சு சிரமப்பட்டோம் இன்னிக்கு வந்து அந்த சிரமத்திலையும் வந்து நாங்கள் ஏழு மணிக்கு வேலைக்குப் போகணும்னா அஞ்சு மணிக்கு நால்ரைக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சாதான் நாங்கள் விறகு அடுப்பை மூட்டி அதில் சோறாக்கி நாங்கள் வந்து சாப்பிட்டு போவோம் இன்னிக்கு வந்து நவீனமுறையில் கரன்ட்டு அடுப்பு இருக்கு மிக்ஸி இருக்கு கிரைண்டர் இருக்கு அதில் வந்து கிரைண்டரில் மாவாட்டினா உடனே காச்ச வந்துருச்சு அப்படியே இட்லி தோசை சாபிட்டுக்குலாம் அதில் வந்து எந்த மாற்றங்கள் வந்து இப்போ நவீனம் வந்தாச்சு கரன்ட்டு அடுப்பு கரன்ட்டு அடுப்பில் எதுவேணாலும் வச்சுக்கலாம் பால் தண்ணி எதுவேணுமோ வச்சிக்கலாம் எங்களுக்கு சௌரியம் வந்து பழைய காலத்தை நினச்சா இப்போ வந்து சீக்கிரமாக இது பண்ணிக்கிற நவீனமுற வந்தாச்சு பழைய காலத்தவே இப்போ நினச்சிட்டு இருந்தா இப்போ புதுசாப் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து நவீனமுறைக்கு வந்தாச்சு மிக்ஸி இப்போ சட்னி வேணுமா இப்போ பேசுறக்குள்ளே சட்னி அரைச்சாச்சி கிரைண்டர் பேசுறதுக்குள்ளே மாவு போட்டா மாவு ஆட்டியாச்சு உட்காந்துட்டே தோசை சுட்டுக்கலாம் கரன்ட்டு அடுப்பில் எல்லா சௌரியமும் இருக்குது ஆனால் பழசை நினைச்சமுனா பயமாக இருக்குது எங்களுக்கு வந்து நல்ல வழி பண்ணனும்